எங்கள் கிராமத்தில் தொடங்கப்பெற்ற வணிகங்கள் எங்கள் விவசாயத்தை சார்ந்தவையாக இருக்கும் எங்களுக்கு மிக முக்கியமான விவசாயப் பயிர் வந்து முந்திரி பலா இந்த முந்திரி கொட்டையை உடச்சி பயிறு எடுத்து தரம் பிரித்து வெளி வெளி மாநிலங்களுக்கும் வெளி ஊர்களுக்கும் அனுப்புறதுக்காக இந்த தொழில் எங்கள் மக்களிடத்திலே அதை உடைப்பதற்கும் தரம் பிரிப்பதற்கும் பயிற்சி தேவை இல்லை அவர்கள் தொன்று தொட்டு தொழில் செய்து வருவதால் அதனையே வந்து நாங்கள் வெற்றிகரமாக செய்து அந்த தொழில் வெற்றியடைய காரணமாக அமைகிறது எங்கள் தொ விவசாயத்தைச் சார்ந்த தொழில் வணிகம் என்பதால் அதை மிகவும் எளிமையாக இருக்கிறது